எனக்கு சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு நடப்புச்செய்தி என்றால் இரண்டாயிரம் நோட்டை ரத்து செய்தது அடுத்தது பாஜக ஆள்வது அடுத்தது செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டது அடுத்தது அதிமுக தோல்வியடைந்தது